இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சிறு சிறு காய்கள் தோட்டம் வளர்க்கலாம் காய்கறி வெண்டக்காய் பூ து நமக்கு தேவையான காய்கறிகள் பூக்கள் நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் அது எப்படி நம்ம வந்து ம சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னா நம்ம வந்து சின்ன தொட்டி நம்ம வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் அழிந்து கொண்டே இருக்கிறது அந்த அழிஞ்சிட்டுருக்கனால எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நம்ம டவுன் மக்களுக்கு அந்த விவசாயத்தை பற்றி சொல்ல தெரியாது அதை செய்ய என்ன பண்ணுறோம் வி அதுக்கு கற்றுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டு தோட்டம் கூட நடலாம் நம்ம மாடி வீட்டில் கூட நம்ம ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு சின்ன தொட்டில் வச்சி நம்ம நமக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் தேவையான போ கி கீர வகைகள் இதெல்லாம் போடுறது நம்ம அப்போ அப்போ தேவையானது நம்ம வந்து பறித்து நம்ம உணவு உட்கொள்ளலாம் இதனால நம்மளுக்கு என்ன வந்துது நம்ம வந்து உத உ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் நம்மள வந்து உடல் ஒரு உழைப்பு கிடச்சிருது நம்ம வந்து சோம்பேறி தனம் வந்து அவாய்ட் பண்ணுறோம் நம்ம வந்து நல்லா எக்ஸைஸ் பண்ணுறா மாதிரி அதுக்கும் டெய்லியும் வாட்ரு பண்ணுறது மண்ணு வந்து போடுறது அந்த உரம் போடுறது இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் நம்ம வந்து அதில் ஈடுபடுத்துகிறோம் ஈடுபடுக்குள்ள நம்மளை வந்து நம்மளை உடலும் ஆரோக்கியம் கொடுக்கறது நல்ல பழமும் கிடைக்குது நம்ம கீரை வகைளும் கிடைக்குது அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ந ஒரு நல்லபடியா ஆரோக்கியமான உணவும் கிடச்சிருது இன்னொரு விஷயம் என்னென்னா இது மாதிரி நம்ம வந்து நம்ம பண்ணக்குள்ளே என்ன ஆகணும் அடுத்தவங்களும் நம்ம இதை பார்த்துட்டு இது வந்து இப்படி பண்ணலாம் நம்ம வீட்லேயும் இப்படி பண்ணலாம் இது மாதிரி பண்ணி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம எல்லோத்துக்கும் நம்ம கொடுக்கலாம் நா எல்லோத்துக்கும் இது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோத்துக்கும் இது மாதிரி பண்ணுங்க வீடு தோட்டம் பண்ணுங்க எப்படி பராமரிக்கிறது அதை எப்படி ம இது செ சிறப்பாக கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து அதை ஊக்குவிக்கலாம் ஊக்குவிக்கறது நமக்கு எல்லோரும் அனைவரும் நம்ம பண்ணக்குள்ளே அனைவருக்கும் நம்ம வந்து மலிவான காய்கறிகள் மலிவாக ஓ இயற்கையான உணவு இது மாதிரி கிடைக்ககுள்ள நம்ம இயற்கையாக சாப்பிட்டாவே நம்ம உடல் ஆரோக்கியமும் நல்ல பயன் கிடைக்கப்படுது இதில் இன்னொரு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து அப்படி நமக்கு க கரெக்ட் பண்ணிக்கலாம்